எங்களுடைய எங்களுடைய பகுதியில் காலநிலை அப்படி என்பது வந்து மழைக்காலங்களில் ஒரு மாதிரியாகவும் வெயில் காலங்களில் ஒரு மாதிரியாகவும் உள்ளது கண்டிப்பாக இப்போ எங்கள் பகுதின்னு கிடையாது விவசாயம் செய்யக் கூடிய அனைத்து பகுதிகளிலும் பருவமழை என்பது அளவுக்கு அதிகமாக பெய்துதுன்னா அங்கே என்ன ஆகுது அப்படின்னா அந்த அவங்க வந்து விளைவிக்கக் கூடிய பயிர்கள் வந்து சேதாரம் வந்து ஆகுது நிறையா இதனால் நிறைய விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுகிறாங்க ஏனால் அவங்க வந்து அவங்க வாழ்வாதாரமே அந்த விவசாயத்தை நம்பி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்தமாதிரியான பருவ இப்போ வந்து பருவகாலம் அப்படின்றது வந்து இந்த காலநிலை அப்படின்றது வந்து அது இயற்கை இயற்கையாக வந்து அது நடக்கக்கூடிய விஷயங்கள நம்ம வந்து தடுக்க முடியாது கண்டிப்பாக ஒரு மனிதரை நாம் அந்த மாதிரியான விஷயங்கள வந்து கண்டிப்பாக தடுக்க முடியாது ஆனால் வந்து உதவி செய்ய முடியும் அந்தமாரி காலக் கட்டத்தில் நடக்கக்கூடிய பயிர் சேதாரத்துக்கோ மழைநீர் அதிகமாக வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய சேதாரத்துக்கோ அந்த விவசாயிகளுக்கு நடக்கக்கூடிய சேதாரத்துக்கோ கண்டிப்பாக வந்து ஒரு மனிதராகிய நாம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அது வந்து யார் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சக மனுஷனாகிய நாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு அரசாங்கம்னு இருக்குது அரசு அப்படின்றது இருக்குது இந்தமாதிரியான காலநிலையில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சேதாரத்தை வந்து அவங்களுக்கு வந்து ஈடு செய்யும் விதமாக அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் இது வந்து எங்களுடைய கோரிக்கை சில இடங்களில் செய்கிறாங்க சில இடங்களில் வந்து அவங்களுக்கான அந்த உதவி அப்படின்றது நேரடியாக அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது இடையிலேயே வந்து அது வந்து நின்னுடுது ஸ்டாப் ஆகிடுது மேலே வந்து இருக்கக்கூடியவங்க வந்து அந்த உதவி பண்ணுறக்கான வழியை வந்து காண்பிக்கிறாங்க ஆனால் இந்த இடையில இருக்கிறவங்க வந்து கொண்டு போய் அதற்கான வழியை வந்து அவங்களுக்கு அந்த உதவி வந்து சேர்த்துறது கிடையாது சில நி சில இடங்களில் வந்து உதவி செய்கிறாங்க சில இடங்கள் வந்து அது நடக்கிறது கிடையாது நாம் வந்து நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம வந்து அந்த விவசாயத்தை தான் நாமளும் நம்பியிருக்கோம் உயிர் பிழைக்கணும் அப்படின்னா நம்பகூடயே உண்ணக்கூடிய உணவுவகைகள் உணவு அப்படின்றது வந்து அது ஆரோக்கியமானதாக கண்டிப்பாக இருக்கணும் அது கண்டிப்பாக விவசாயி விளைவிக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக உண்டு நம்ம வந்து உயிர் வாழ முடியும் அந்த மாதிரியான உணவுகளை விளைவிக்கக் கூடிய விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய ப பாதிப்பை வந்து நம்ம வந்து எப்படியாவது வந்து கட்டுப்படுத்த முடியாது கண்டிப்பாக வந்து அது இயற்கை அப்படின்றனால அது கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அவங்களுக்கு விளைவிக்கக் கூடிய சேதாரத்தை சேதாரத்துக்கு வந்து ஈடு செய்யும் அளவுக்கு அரசு வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் இது வந்து பொதுமக்களாகிய எங்களுடைய கோரிக்கை கோரிக்கை அது இல்லாமல் இடையில இருக்கக்கூடிய அவங்களும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியாக அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று கண்டிப்பாக மேல் அதிகாரிகளால் வந்து முடியாது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து என்ன ஏதுன்னு அவங்களுக்கு பார்த்து அந்த பாதிப்பை வந்து அவங்களுக்கு வந்து நிவர்த்தி செஞ்சு அந்த சம் அந்த காலக் கட்டத்தில் ஏனால் இப்போ வந்து இந்தமாதிரி நடக்கிற சூழ்நிலையில் நிறைய தற்கொலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்தமாதிரி பயிர் சேதாரம் நடக்குது விளைநிலம் வந்து எனக்கு சேதாரம் ஆயிடுச்சு பருவநிலை மாற்றத்தால் எனக்கு வந்து சேதாரம் ஆன சமயங்களில் என்ன நடக்குது அப்படின்னா விவசாயிகள் சில பேர் வந்து தற்கொலை செஞ்சுக்கக் கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனநிலை வந்து போயிடுது இதை வந்து அவங்கள வந்து இந்தமாதிரி சமயத்தில் வந்து அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அரசாங்கத்தால் தான் மட்டும் முடியும் நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் அவர்களுக்கு ஆறுதல் மட்டுந்தான் சொல்ல முடியும் வாய்வழியாக அவங்களுக்கு ஆறுதல் மட்டுந்தான் சொல்ல முடியும் ஆனால் அரசாங்கத்தால் மட்டுமே அவங்களுக்கு உண்டான நிதி நிதி நெருக்கடியை வந்து தீர்த்து வைக்க முடியும் இது பொதுமக்களாகிய எங்களுடைய கோரிக்கை